ஆ வணக்கம் மேம் மேம் மேம் சரவணன்னு படிக்கிறாங்கள்லை அந்த பையனோடய அப்பாங்க ஆமாங்க பையனுக்கு உடம்பு சரியில்லிங்க அதுதான் லீவ் வேணும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆ ஆ

ஆமாங்க

ம் சரி நான் எழுதி வாங்கி கொடுத்து விடுறம்மா ம் சரிங்கம்மா தேங்க்யூ